எங்கள் செடிகளுக்கு உரங்கள்லாம் எப்படி போடணும் என்னங்கிறத எங்கள் வீட்டு பெரியவங்ககிட்ட தான் நாங்கள் கேட்போம் அவங்க சொல்லுவாங்க எந்த உரங்களை எப்படி போட்டால் செடிங்கள் எந்த மாதிரி வரும் அப்படின்றத வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் எங்களுக்குச் சொல்லுவாங்க அப்பறம் மொ மொபைல் வச்சு அது மூலயமாவும் கேட்போம் பக்கத்தில் உள்ளவங்க மொபைலில் யார் யார் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி பார்த்து அதில் உள்ளதையும் நாங்கள் செய்வோம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் எதாவது ஆலோசனை வழங்கினாங்க அப்படின்னா நாங்கள் செடிகள் நல்லா வளரணும்ங்கிறதுக்காக அது ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கான்டி யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறது எல்லாம் கேட்போம் செடிங்களுக்குத் தேவையான உரங்களை நாங்கள் செய் போடுவோம் செடி வந்து எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு ந டெய்லியும் தண்ணி ஊற்றணும் அதுக்கான உரங்களையும் போடணும் அப்படிங்குறது எங்கள் வீட்டில் டெய்லியும் தண்ணி ஊற்றுறோம் பசங்கலேருந்து எல்லோரும் எப்போதும் தண்ணி ஊற்றணும் அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்